இங்கே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கனா பொதுவாக நாங்கள் உடல்நல பிரச்சினைக்கு ஃபேஸ் பண்ணுறது ஃபீவர் வரும் ஃபீவர் கோல்டு அதெலா ஆஸ்யூஷ்வல் எல்லோருக்குமே வரது தான் அதில் தொற்று நோயினு பார்த்தீங்கனா அம்மை போடும்பா இந்த சம்மர் டேஸில் அம்மை போடுறது வந்து பெரிய இஷுவாருக்கு எங்களுக்கு இதில் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுனாவே பக்கத்தில் பக்கத்தில் ஸ்ப்ரெடாயிட்டே இருக்கும் இது தான் தொற்று நோய் நெக்ஸ்ட்டு ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி எதாவது வண்டுக்கடி பூச்சிக்கடி அதை மாதிரி எதாவது வந்துசுனா அதில் போயிட்டு டச் பண்ணோம்னா அந்த மாதிரியும் சே மாறும் நெக்ஸ்ட்டு தொற்றாத நோய்கள்னு பார்த்தீங்கனா அங்கே அதிகமாக வந்து ரைஸ் தான் சாப்பிடுவாங்க ஸோ ஷுகருன்றது நிறைய பேருக்கே வந்துரும் ஷுகர் இப்போ ம சம்மர் டேஸில் பார்த்தீங்கனா மஞ்சள்காமாலை வரும் அதுக்கப்புறோம் உடல் சத்து குறைபாடு அப்படினு பார்த்தீங்கனா விட்டமின்ஸ் குறைபாடால் இந்த சோ சோகை நோய் அப்படினு சொல்வாங்கள் சோகை நோய்னு சொல்வாங்க அது வரும் அது அது இல்லாமல் இந்த மாதிரி எதாவது டிசீஸ் வந்துச்சுனா எங்களுக்கு பக்கத்தில் ஹாஸ்ப்பிட்டல் இருக்குது போய் பார்க்குறதுக்கு அது வந்து ஃபண்டமென்டலாக என்ன டிசீஸோ அதை மட்டும் சொல்லுவாங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு வெளியில் தான் போய் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் எயிட் மாதிரி பண்ணுவாங்கள் நெக்ஸ்ட் இங்கே வந்து நோயின்றத விட பாம்பு அந்த மாதிரி லா வந்து நிறையே கடிக்கறதுக்கான சான்சஸ் நிறையே இருக்குது மழை நாளாயிச்சுனா கொசு வண்டு பூச்சி எல்லாமே ஒரே சத்தம் கத்திகிட்டே க கடிக்க கடிக்குங்க ஸோ அதுவும் ஒரு நோய் லிஸ்டில் வந்துரும் எங்களுக்கு இது எல்லாம்தான் எங்களுடைய ஏரியாவில் அதிகமாக வர நாங்கள் ஃபேஸ் பண்ணுற உடல்நல பிரச்சினைகள்